எனக்கு கிறிஷ்டின் பாட்டுனால் ரொம்ப பிடிக்கும் அது கிறிஷ்டின் பாட்டு பாடுகிறவர்கள் பார்த்தீன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதேபோல் பார்த்தீன்னா ஜான் ஜபராஜ் தந்தை பெர்க்மேன்ஸ் இது போன்ற அநேக பாடகர்கள் இருக்கிறாங்க அநேக பாடகர்களும் பாடுவார் அநேக பாட்டும் எனக்கு பிடிக்கும் ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃபஸ்ட் ஒன் ஒருவர் பாட்டுனால் ஜான் ஜபராஜ் அந்த தந்தை பெர்க்மேன்ஸ் இவங்க பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் எனக்கு அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும் அந்த குரல் அந்த இசை அந்த ஒலி அந்த டான்ஸ் இதெலாம் அப்படியே அந்த பாட்டுக்கு மேட்சாக பாட்டுக்கு ஈக்குவலா அது அழகாக பாடுவாங்க இவங்க பாடும்போது என்னென்னால் அடுத்தவுங்கள பற்றி இல்லை யாரை பற்றியும் இல்லை தான் அனுபவத்தை குறித்து அவங்க அனுபவித்தது வெச்சு அவர் பாடுகிற பாட்டு அந்த பாட்டை வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ஏன்னால் அவங்க வந்து தன்னை மறந்து தன்னை உ தன்னை வெறுத்து தன்னைத் தானே சொல்லி பாடுவாங்க ஏன்னால் அவர் பாடுகிற ஒவ்வொரு பாட்டும் அந்த ராகமும் அந்த மெல்லோடி சாங் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஸ் பர்ஃபெக்டாக சூப்பராக அப்படியே அர்த்து வருவாங்க அவங்க குழுவாக சேர்ந்து பாடுவாங்க தனியாக பாடுவாங்க அந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இது கேட்பேன் சமீபத்தில் ஒருயொரு பாட்டுகளும் கேட்கும்போது கண்ணீர் வடியும் ஒவ்வொரு பாட்டும் கேட்கும் போது மனது ஆறுதலாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஐயோ இன் என்னை குறித்தே இவங்க இந்த மாரி பாடுறாங்களேன் சொல்லிட்டு அந்த மாரி ஒரு பாட்டு நான் அந்த வரி அந்த லைன்ஸ் அந்த ஒரு ஒரு வார்த்தைகள் எல்லாம் வரும் அந்த மாரி ஜான் ஜபராஜ் ஐயா பாடுகிற அந்த பாட்டு அப்படியே என்னை வந்து மெய் மறக்க செஞ்சு தன்னை அப்படியே அழகாக அவர் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு பாட்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமான லைன்ஸ் வரிகளாக இருந்தாலும் அதை அழகாய் உணர்ந்து அழகாய் இது பாடுவார் அதுபோல் தந்தை பெர்க்மேன்ஸ் அவர் ஆரம்பத்துலருந்து பாடிக்கொண்டு வந்த ஒவ்வொரு பாடல் பழைய பாடல்கள் எல்லா பாடல்கள் எனக்கு பிடிக்கும் அவரு பாடுகிற அந்த பாட்டு அந்த ஒரு ஒரு ஒலி ஒவ்வொரு சப்தங்கள் ஒவ்வொரு லைன் அவ்வளோ அருமையாக பாடுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிறிஷ்டின் பாட்டை நான் விரும்பி ரொம்ப ரொம்ப கேட்பேன் அதுபோல் பார்த்தீன்னா ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஷ்டின் பாட்டு கேட்டு அந்த ஜான் ஜபராஜு தந்தை பெர்க்மேன்ஸ் இவங்க பாட்டை கேட்காத நாள் இல்லை இவங்க பாட்டை கேட்காம ஒரு நாள் கூட நான் இருந்தது இல்லை ஏன்னால் அவங்க வந்து கேட்ட பாட்டே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கே பாடி அவரு கேட்பேன் அவங்க பாடினது ஏன்னால் அந்த லைன் வந்து எனக்கு ஒன்று டச் எனக்கு ரொம்ப உணர்ந்து எனக்கு டச் ஆகிச்சினா அந்த பாட்டை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போட்டு நான் கேட்டுக் கொண்டே இருப்பேன் ஏன்னால் அவ்வளோ அந்த லைன் அந்த வரிகள் இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடிய ஒவ்வொரு நாளும் நல்ல சந்தோஷம் சமாதானம் ஆறுதல் அடைவோம் ம்